நாங்கள் வந்து விவசாயி மகள் தான் விவசாயம் வந்து நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லுறாங்க எங்கள் முதுகெலும்பை தான் வளைக்கிறாங்களே எங்கள் அப்பா வந்து துவர இப்போ வந்து துவர வந்து இப்போ உள்ளது வந்து மெ துவர முத்து சோளம் பருத்தி இந்தமாதிரி தான் மகசூல் அதிகம் ஆனால் வந்து நம்ம துவர வந்து இப்போ எரநூறுரூவானு வாங்குகிறாங்கன்னு வச்சிக்கோங்களேன் இதே வந்து மொத்த பெரிய வளாகங்கள்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நூறுரூபா நூற்றி பத்துரூபாய் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வாங்கிட்டு போய்ட்றாங்க அப்போ என்ன பண்ணும் விவசாயிங்களுக்கு வந்து என்னாகுதுன்னா நூறு நூற்றம்பது ரூபானு வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட என்னாகுது வெளியிலலாம் எரநூறுரூபா முந்நூறுரூபா அப்படிங்கிறாங்க அப்போது என்ன பண்ணும் விவசாயிங்களுக்கு நஷ்டம் தான் வருது அதேமாதிரி பருத்தி அப்படிதான் பருத்தி மகசூல் பண்ணுறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை பருத்தி போட்டதிலேருந்து விவசாயிங்களுக்கு வேலை தான் மருந்து அடிக்கிறதிலேருந்து களக்குலி வளர்ந்துருக்குறது களை வெட்டுறதுலேருந்து எல்லாமே அப்போது மொத்தமாக பார்க்கும்பொலுது பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு வந்து நஷ்டம் தான் வருது அறுபதுரூவா இருபதுரூவா நாற்பதுரூபா இப்படிதான் வாங்குறாங்க நம்மக்கிட்ட ஆனால் அங்கே பெரிய வளாகங்கள் வந்து போய் என்ன பண்ணுறாங்க நூற்றம்பதுரூவா எரநூறுரூபானு விற்கிறாங்க அப்போது என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம குறுநில விவசாயிகளெலாம் என்ன ஆகுவாங்கன்னா நஷ்டம் தான் ஆகிட்றாங்க அதேமாதிரி வெங்காயம் விற்கிறாங்க அப்படின்னிங்கன்னா அதுவும் அப்படிதான் நம்ம வாங்கும்பொழுது அதிகமாக வாங்கி வைக்கிறோம் விதைக்கிறோம் ஆனால் அதுக்கு தகுந்த மகசூலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வருமானம் கிடைக்கிறது இல்லை அதேமாதிரி ஆட்கள் செலவுகளெலாம் கூலிகள் அதிகமாயிடுச்சி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த விவசாயத்தை நம்பி தான் ஒரு இதாக பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு தேவையான வருமானமே எதுவுமே கிடைக்கில அப்போது சரி பெரிய விவ விவசாய வணிகங்களெலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கிட்ட வந்து மொத்தமாக வாங்கிக்கிறாங்க சோளம் சோளம் வந்து நாற்பதுரூவா கிலோ அப்படின்னா அவங்க எண்பதுரூவானு விற்கிறாங்க அப்படிங்கும்பொலுது மொத்தமாக நாங்கள் பண்ணுற அந்த விவசாயத்துக்கான செலவுகளை பார்த்தீங்கன்னா அதிகம் வாங்குகிற அந்த மகசூல் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா கால் மடங்கு கூட நம்ம கைக்கு வந்து சேர்வது இல்லை பத்தாயிரம் இருபதாயிரம் நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாயிரூபாய்க்கி கூட வந்து கிடைக்காது ஏன்னா ஆட்கள் செலவு வந்து அதிகமாக இருக்குது ஆனால் பெரிய வளாகங்கள் வந்து சர்வ சாதாரணமாக சொல்லிடுறாங்க கிலோ நாற்பதுரூவா இருபதுரூவா அந்த இருபதுரூவாய்க்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு இந்த விவசாயிங்களை கேட்டால்தான் தெரியும் பெரிய வளாகங்கள் என்ன பண்ணாங்களோ மொத்தமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயிங்களை வந்து அடிமட்டத்துக்கே கொண்டுறாங்க நீங்கள் வந்து இருபதுரூபா மொ மொத்தமாக கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நாற்பதுரூபா அப்போது வந்து என்ன பண்ணுவாங்க பெரிய வளாகங்கள் ஒரு லாரியை எடுத்து வராங்கன்னா ஐம்பது மூட்டை இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட வந்து நாற்பதுரூவா கிலோங்கிறாங்க இதே வந்து இருபது முப்பது அப்படின்னீங்கன்னா அவங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விலைய இன்னும் கொறைச்சிறாங்க ஏன்னா உங்களுக்காக நாங்கள் வரோம் நாங்கள் லோடு மேன் வண்டிக்குள்ளே பெட்ரோலெலாம் வரணும் அப்படிங்கிறபொலுது அப்போது என்ன பண்ணுவாங்க சிறு விவசாயிங்களெலாம் என்ன பண்ணுவாங்க அதை நம்பி தானே நிறையா கடனை வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்போது அந்த கடனை வாங்கணும்னா இந்த முதல் வந்தால் தானே அந்த போய் முதலுக்கு உண்டான அசலையும் கட்ட முடியும் அப்போது பெரிய வளாகங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வணிகங்கள் வந்து நம்மளுடைய கு சிறுகுறு விவசாயிங்களை சின்னதாக இப்போ பெரிய ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் வச்சு பயிர் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளாது ஏன்னா பத்து ஏக்கர் உள்ள வருமானத்தை வந்து அந்த இருபது ஏக்கர் வாங்கி கொடுத்துரும் ஆனால் சிறு கொஞ்சம் நிலம் ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இப்படி வச்சிருக்கவங்க அதை நம்பி தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுவாங்க அப்படிங்கும்பொலுது அதனுடைய வருமானத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா போன வருஷம் ஐம்பதாயிரூவாய்க்கி நான் லோன் வச்சிருக்கேன்டா இந்த முத்து சோளம் வந்தால்தாண்டா அதை கட்ட முடியும் அப்படிங்கும்பொலுது ஐம்பதாயிரூவாய்க்கி வச்சிருக்க லோனுக்கு பத்தாயிரம் தான் கிடைக்குது அப்போ மீதி நாற்பதாயிரூவா வட்டியோடு அதை இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டணும்னா என்ன பண்ணுவாங்க அந்த வட்டி கட்டுறதுக்கு மறுபடி கடனை வாங்குவாங்க அந்த கடனை கட்டுறதுக்கு மறுபடி என்ன பண்ணுவாங்க மகசூலை பார்க்கணும் அப்போது ஒரு வருடம் காத்திருக்கணும் அப்போது என்ன பண்ணணுனா சிறு விவசாயிங்களுக்கு உள்ள வேலையை வந்து என்ன பண்ண விலையை நிர்ணயிக்கிற திறன் அவங்கள்ட்ட வந்து என்னென்ன சலுகை இல்லை அப்போ பெரிய வணிகங்கள் என்ன சொல்லுறாங்களோ அதன் படி தான் நமக்கு வந்து விலையை கொடுக்குறாங்க நம்ம விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து விலையை நிர்ணயிக்கிறது இல்லை மகசூலை வந்து பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு தகுந்த முதல் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை